இப்போ நாங்கள் வந்து கலர் அடிக்கரக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி கிரையான்ஸ் கலர் பென்சில்ஸ் இது தான் யூஸ் பண்ணி இருக்கோம் இது நாள் வரைக்கும் வாட்டர் கலர் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணது இல்லை அது நாங்கள் அப்படியே நைன்த் டென்த்து அந்தமாதிரி வரும் போது தான் வாட்டர் கலருன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் அதனால மோஸ்ட்லி நாங்கள் வந்து கலர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது இல்லை ஒன்லி கலர் பென்சில்ஸ் கிரையான்ஸ் கலர் பென்சில்ஸ் ஸ்கெட்ச்சு இது மட்டும் தான் யூஸ் பண்ணி இருக்கோம்